இருபது பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது நாலு ஏழு ரெண்டாயிரத்து ரெண்டு ஒன்று ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதிமூணு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து நாலு